இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தாஜ்மகால் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்காக கட்டிருக்காரு அவங்க ம காதலிக்காக கட்டின இடோம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது சலிக்காத இடோம் வந்து லவ்வருக்கும் சரி புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அதுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு எப்போயுமே விருப்பம் இருந்து அதுக்கு எல்லோரும் போயிட்டு வருவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா தீபத்தப்ப ரொம்பவே விஷேஷமாக இருக்கும் சக்தி வாய்ந்த கோயில் சிவன் இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்போவே நல்லா இருக்கும் அதை சுத்தி பார்க்கறதுக்கு இன்னும் அமைப்பாக எல்லாமே பா அமைச்சி வச்சிருக்காங்க இப்போ நல்லா ஃப்ரீயாக எல்லா வசதியுமே வந்துடுச்சி இங்கே கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு போனோமுன்னா அங்கே நல்லா பெரிய கடல் அதை அதை சுற்றி எல்லாமே கடைங்க எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்